ஹலோ அண்ணா வெல்டிங்காரர்ராண்ணா வீடு புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் கேட்டு வைக்கணும்ணா அயர்ன் கேட்டுண்ணா பெரிய இது தாண்ணா ஆமாங்கணா பெரிய கேட்டு தாண்ணா கேஸ் வெல்டிங் தாங்கணா ஆ இப்போதிக்கி எதுவும் இல்லங்கணா இது தான் டிசைனிங்கெலாம் எப்படிங்ணா நாங்கள் சொல்கிறமேரி பண்ணுவீங்களா ஆ அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் இல்லை நீங்கள் வாங்கறது எவ்வளோ ஆகும் நாங்கள் வாங்கலாமா

சரிண்ணா நாங்களே வாங்கிக்கிறோம் இன்னும் உங்களுக்கு இதுக்கு மட்டும் காசு தரோம் வேறு எதுவும் இல்லை எப்போ நாளைக்கே வருவீங்களா

ஜன்னல்கும் பண்ணுவீங்களாண்ணா இது ஜன்னல் ஓ சரிங்ணா நீங் ஆ சரிண்ணா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நேரில் என்னது பார்த்துட்டு சொல்றேங்கணா சரிங்ணா வேறு எதுவும் இல்லைங்கணா இது மட்டும் தான் ஓகேண்ணா ம்